கோவை மாவட்டம் செய்திங்கிறப்போ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்னு வந்து ஓப்பன் பண்ணி இருக்கோம் அந்த குரூப்பில் வந்து ஏ நாங்கள் போட்ருவோம் எந்த செய்தினாலும் தெரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு ஏதா ஒன்றுன்னா எங் நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் ஏதா நியூஸ் போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அதே மாதிரியே கோயம்முத்தூர் மாவட்ட செய்திகள்ன்னு வருல்ல உள்ளூர் செய்தின்னு போட்டு அதில் வந்து நாங்கள் வந்து எல்லா செய்தியும் பார்த்துக்குவோம் அதே மாதிரி எங்கள் ஊருக்காரவங்களும் எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரவங்களும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருப்போம் அப்போ ஒற்றுமையாக இருக்கறப்போ அவங்க ஊரில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிரும் எங்கள் ஊரில் எந்த ஒரு செய்தி நடந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அதே மாதிரியே இப்போ ஒருத்தவங்க ரொம்போ முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளெட் டொனேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து குரூப்பில் போட்ருவோம் குரூப்பை பார்த்து உடனே அவங்களுக்கு பிளெட் டொனேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிருவோம் இது மாதிரி தான் நாங்கள் வந்து உள்ளூர் செய்திகள்லாம் நாங்கள் வந்து இது பண்ணியிட் இருக்கோம்